அண்ணே வணக்கம் நான் தான் இப்போ கேப் ஆர்டர் பண்ண நான் இப்போ அழகப்பா பொருளியல் கல்லூரி போட்டுருந்தேன் பிக்கப்பு இப்போ என்னாச்சினால் சில மாற்றத்தின் காரணமாக ஸ்ரீராம் நகர் கேட் இருக்குல்ல நே ரயில்வே கேட்டு அங்கே வந்து என்ன பிக்கப் பண்ணிருங்கண்ணே நான் அங்கே இல்லை லொகேஷன் மட்டும் சேன்ஜ்ஜூ பண்ணிக்கிறேன் அந்த நம்ம ஸ்ரீராம் நகர் ரயில்வேகேட் இருக்குல்ல நம்ம பாகம்பிரியாள் உணவகத்துக்கு பக்கத்தில் என்னையை வந்து பிக் பண்ணிருங்கண்ணே சரிங்களா